ஹலோ கந்தன் ட்ராவல்ஸுங்களா அண்ணா நான் இங்கே குணசேகர்ங்கிற பேரில் டாக்ஸி புக் பண்ணியிருந்தோம் ஞாபகம் இருக்கான்னு தெர்லை இன்னும் வரவும் இல்லை அவங்க நான் கூப்பிட்டு ரொம்ப நேரம் ஆகுது பட் ஆனால் அவங்க ஃபோனும் எடுக்கலை செக் பண்ணிப் பார்த்துட்டு சொல்லுங்கண்ணா ஒரு நிமிஷோம் ல லைன்லேயே இருக்கேன் ஆமாண்ணா குணசேகர்தான் கேரளா போறோம்னு சொல்லியிருந்தோம் ஆமாம் புகழேந்தி வீதியில்தான் ஆனால் அவங்க வந்தமாதிரியே தெரிலண்ணா இன்னும் வரவே இல்லை நாங்கக் கூப்டோம் அவங்க எடுக்கலை சரி லைன் கீன் கிடைக்கிலியோன்ட்டு நான் உங்களுக்கு கூப்பிடறதுக்கு ட்ரை பண்ணிணேன் அப்போது நீங்களும் எடுக்கலை இப்போதான் நீங்கள் எடுக்கிறீங்க அரை மணிநேரத்துக்கு மேலையே ஆயிருச்சு நாங்கள் ஒன் டே தான் ப்ளான் பண்ணியிருந்தோம் ஆமாண்ணா அவங்க அவங்களுக்கு கூப்டோம் அப்பா கூப்டுப் பேசினாரு பட் ஆனால் அவங்களுக்கு வந்து காலே எடுக்கக் கிடையாது ஆ ஓகேங்ணா பட் ஆனால் இப்போவே மணி லேட்டாயிடுச்சே ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸு எச்சாவே ஆயிடுச்சு இதுக்கப்புறம் எப்படி கிளம்பி போயிட்டு வரமுடியும் இன்னும் லேட்டாகுன்னு மாதிரிதான் எனக்குத் தெரியுது கொஞ்சம் சீக்கிரமாக பாருங்கண்ணா இல்லாட்டி நாங்கள் கேப்பு கேன்சலே பண்ணிக்கிறோம் சரிங்ணா டக்குனு கொஞ்சம் பார்த்துட்டு சொல்றீங்களா கொஞ்சம் எமெர்ஜென்ஸிங்காட்டுதான் நான் உங்களுக்கு நாங்கள் புக் பண்ணியிருந்தோம் சரிணா ஸ் கொஞ்சம் சீக்கிரமாக பார்த்துட்டு சொல்லுங்க ஏனால் அர்ஜென்டாக கிளம்பணும் நாங்கள் லேட்டாயிடுச்சு எல்லோருமே வெயிட் பண்ணிக்கிட்டிருக்கறாங்க ஊர்லருந்து எல்லாருமே வந்திருக்கிறாங்க ஸோ எல்லா வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க கொஞ்சம் சீக்கிரமாக பார்த்துட்டு சொல்லுங்கண்ணா ப்ளீஸ் ஆ ஓகேங்கணா